ஹலோ வானவில் ஆட்டோங்களா அண்ணா நான் உங்களுக்கு அப்பவே ஃபோன் பண்ணி ஆட்டோ சொல்லியிருந்தேன் இல்லைங்க அண்ணா இப்போ ஆட்டோ வேணாங்கண்ணா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஆட்டோ எடுத்துக்கிறேன் இல்லைங்க அண்ணா கொஞ்சம் வெளியே போலாம்ன்ருந்தோம் இப்போ மறுபடி போக முடியல கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்குது ரிலேடிவ்லாம் வந்திருக்காங்க அதனால இன்னைக்கு வேண்டாம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இன்றைக்கோ இல்லை நாளை மறுநாளோ அப்புறம் போய்க்கலாங்கண்ணா கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஒர்க்கலாம் முடிச்சிட்டு வர்றோம் அப்புறம் போய்க்கலாம் ஆட்டோ வந்து இன்னைக்கு மட்டும் வேணாம் இல்லைங்க அண்ணா கொஞ்சம் வேலையெலாம் முடிச்சிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லை வேற எதாவது வாடகை இருந்தாலும் பாருங்கள் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஈவ்னிங் கால் பண்ணுறேன் எப்போ ஆட்டோ வேணும் என்னன்னு சொல்கிறேன் ஆனால் எனக்கு இன்னைக்கு ஆட்டோ வேணாம் இப்போ வேண்டாம் ரெண்டு நாள் கழிச்சு போய்க்கலாங்கண்ணா ம் ஓகேங்கண்ணா